ஹலோ ஆ சொல்லுப்பா ஆமாம்ங்க கொத்தனார் தான் அப்படிங்களா நீங்கள் எப்போங்க வீட்டு வேலை ஆரம்பிக்கிலாம்ன்னு இருக்கீங்க இல்லை எப்போருந்து வேலை செய்லாம்ன்னு ப்ளான் பண்ணியிருக்கீங்க இல்லைல்ல எப்போ வேலை செய்லாம்ன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்களா சரிப்பா எத்தனை எத்தனை செண்ட்டில் வீடு கட்டுறதா ப்ளான்னு

அப்படியா சரி சரி இல்லை ஒரு மூணு செண்ட்டில் கட்ணுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுவது லட்சம் ஆகும் அந்த ப்ளானில் இருக்கீங்களா சரி சரிப்பா சரி

சரிப்பா அப்போ செங்கல் மணல் இப்போ மணல் கிடையாது ஜெஷ்ஷுதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எப்படி செங்கல்லில் செங்கல்லில் கட்டுற ப்ளான் இருக்குதுங்களா ஆலப்பிளாக் கல்லை வெச்சி செங்கல் தான் செங்கல்லில் தான் இப்போ நம்ம அடி அஸ்திவாரத்திலருந்து நம்ம இப்போ வந்து ஃபுல்லுமே ஃபுல்லும் ஸ்டார்டிங்குலேருந்தே கட்டணும் இப்போ மோல்டு வீட்டு மேல மோல்டு மோல்டு மேலேலாம் கிடையாது ஸ்டார்டிங்குலேருந்தே சரிப்பா சரி சரி செங்கல் வந்து செங்கல் ரேட் வந்து இப்போ என்ன ஒரு ஏழ்ருவா வருது நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு இடத்துல காண்ட்ரக்ட் எடுத்து வேலை செய்கிறோம் இப்போ அங்கே ரெண்டு பில்டிங் செங்கல் வந்து இங்கே வந்து பனங்கொல்லன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கேதான் எடுக்குது செங்கலெல்லாம் ஏழ்ருவா அவங்க சொல்கிறாங்கப்பா அது நார்மலாக நாங்கள் மேஸ்திரின்றதுனால ஏதோ இப்படி கொறைச்சி கேட்டு பண்ணுறோம் ஆறுருவா தொண்ணூறு காசு வருது செங்கல் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இறக்கிக்கிலாம் இதுவே ஆ இ இல்லைப்பா தனியாக வந்து இறக்குறதுக்கு வந்து தனியாக கூலிப்பா ஒரு முந்நூறுபா கொடுக்கணும் நம்ம ஒவ்வொரு லோடுக்கும் அது வந்து இறக்குறவங்களுக்கு தனியாக நம்ம கூலி குடுக்க ஆ ஆ சிமெண்ட் வந்து அல்ட்ராடெக்கு அல்ட்ராடெக்கு போட்டுக்கலாம் அல்ட்ராடெக் போட்டால் தான்ப்பா பில்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் சிமெண்ட்டும் அல்ட்ராடெக்கு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்பப்போ வேலை செய்யும்போது எடுத்துக்கலாம் ஒட்டுக்கா எடுத்தால் நமக்கு வந்து எல்லா திங்க்ஸெல்லாம் இறக்கணும்னா நம்ம அதுக்கு தனியாக ஒரு ரூம் போடணும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு வைக்கணும் அப்படி பண்ணுறதா இருந்தாலும் தனியாக ஒரு ரூம் போட்டுதான் நம்ம அதல்லாம் கொண்டு வந்து இறக்கிக்கிணும் ஒரு ஆள் வெச்சி அது நம்ம பார்த்துக்கணும் ஆ இரும்பு வந்து எழுவத்தி ஒருபா வருதுப்பா கிலோ வந்து எழுவத்தி ஒருபா வருது நம்ம எல்லாம் ஒட்டுக்கா பண்ணுறதுனால நம்ம ஓரளவுக்கு கொறைச்சி நம்ம வாங்கலாம் அதனால் இதுலேயே கொஞ்சம் இதாக இருந்தால் மீனாட்சி அது நல்லாயிருக்கு ஆ முழுசா எடுத்து நான் அவ்வளவுதான்ப்பா ஒ ஒட்டுக்கா எடுத்து நான் எல்லாமே மு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கக்கிட்டே சாவி கொடுத்தர்றேன் அந்தமாதிரி பேசிக்கலாம் நீங்கள் அப்படி விட்றதா இருந்தால் ஓகே பண்ணிக்கலாம் ஆ சைட்ட பார்க்குறேன்ப்பா சைட்ட பார்த்துட்டு நான் எப்படி என்னென்னு சொல்கிறேன் அப்படி ஒரு ஒரு மூணு மாதம் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான் நாளைக்கி கொஞ்சம் ஃப்ரீ தான்ப்பா நாளைக்கு வந்து பார்த்தர்றேன் ம் சரிப்பா வந்து பார்த்துட்டு பேசிக்கலாம் ஆ சரிப்பா சரி ஓகே